எங்கள் பகுதியில வந்து எல்லாம் மதமும் இருக்குதுன்னு சொல்லலாம் இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் இந்த மூணு மதமும் இருக்குது அந்த மூணு மதமுமே நாங்கள் வந்து சமமாகதான் இருப்போம் எப்போதுமே இப்போது கிறிஸ்டியன் கோயில்ல இந்த குருசை கோயில் திருவிழான்னா சந்தியாகப்பர் திருவிழான்னா எல்லாம் மதத்தினரும் வருவாங்க ஹிந்து வருவாங்க கிறிஸ்டியன் வருவாங்க முஸ்லீம் அதிகமாக வருவாங்களா என்னான்னு தெரியல ஆனால் எல்லோரும் வருவாங்க அந்த கோயிலுக்கு அப்புறம் வந்து ஹிந்து முறைப்படி வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஊர்லயெலாம் வந்து வாசல் கூட்டி கோலம் போடுறது நெத்தியில குங்குமம் வச்சிக்கிறது இவங்க கலாச்சாரப்படி இந்த வழக்கமெல்லாம் நடத்திருக்குது கிறிஸ்டியன் மொறைப்படி சும்மா கூப்ட்னா போதும் அவங்களாம் வந்து அதிகமாக பொட்டு வச் சில பேர் வைப்பாங்க சில பேர் வைக்கமாட்டாங்க கிறிஸ்டியன் மொறை முஸ்லீம் இதுபடினா அவங்க அல்லா கோயிலுக்கு தான் எப்போதுமே போவாங்க அவங்க வந்து எப்போதுமே இந்த புர்கா தான் அணிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அது வந்து அவங்களோட வழக்கப்படி அவங்க விருப்பம் எங்கள் பகுதியில இருக்காங்க எல்லோருமே எல்லாம் மதங்களும் இருக்காங்க ஆனால் எல்லாம் மதங்களும் வந்து சமமாகதான் பின்பற்றப்படுறாங்க எல்லோருமே ஈக்வல்ன்கிற மாதிரி